இந்தியாவில் பிரபலமான சில நடன வடிவங்கள்னா வடக்கு மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவில் கதக் கேரளாவில் கதகளி ஆந்திரால குச்சிப்புடி ஒடிஸாவில் ஒடிசி மணிப்பூரா மணிப்பூரில் மணிப்புரி கேரளாவில் மோகினி ஆட்டமும் ஆடுகிறாங்க மற்றும் அசாமில் சித்தரி தமிழ்நாட்டில் வந்துட்டு பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி பரதநாட்டியம் குச்சிப்புடி கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய இது ஆடிகிட்டு இருக்காங்க அப்றம் பிரபல நடன கலைகள் கலைஞர்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியும் புடிச்ச மகராஜ் கத்தகளி கதக்கில் ஆடிட்டு இருக்கார் அது ஒரு ஒரு பெரிய நடன கலைஞர் தங்க மணி குட்டி அவங்க வந்துட்டு பரதநாட்டியம் மற்றும் மோகினி ஆட்டம் இது ஆடிகிட்டு இருகாங்க அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் அருணா மெஹந்தி அருணா மெஹந்தி ஒடிசி ஆட்டத்தை நல்லா ஆடுவாங்க அப்புறம் மணிப்பூரில் ஈலம் இந்திரா தேவி இவங்க நல்லலா மணிப்பூரி டான்ஸ் ஆடுவாங்க ராஜம் மற்றும் ராதா ரெட்டி இவங்க வந்துட்டு குச்சிபுடி நல்லா ஆடுவாங்க இதெல்லாம் அவங்கவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் அவங்கவங்க டேன்ஸ் அவங்க ஆடுறது